எனக்கு பிடித்த கேம்முன்னால் அது வாலிபால் தான் அது எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னால் எனக்கு என்னோட சீனியர்ஸ்ல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் விளையாடணும் அப்படிங்கிறது ஆசை வந்து வந் வந்துச்சு ஆனால் நான் ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்னை டீம்மில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க ஸ்டார்ட்டிங்கில் நான் வந்து பீடி மேம்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க ஸ்கூலில் ரெண்டு மூணு தடவை ஜாயின் பண்ண விட மாட்டேன்னு சொன்னாங்க நான் ரெண்டு மூணு தடவையும் இல்லாமல் ப்ரேக் டைம் எல்லாமே பீடி மேம் ரூமுக்கு வெளியில் தான் நிற்பேன் என்னை ஜாயின் பண்ணிக்கோங்க என்னை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீம்மில் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் லஞ்ச் பிரேக்கு நடுவில் டூ ஹவர்ஸ் பிரேக்கு இது எல்லா டைம்லியுமே அவங்க மேமுக்கு ரூமுக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு பிடிக்கும் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணிணேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஆ ஆனால் அந்த மேம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிணாங்க இல்லை உன்னால் முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹைட்டாகவும் ஆனேன் ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது ரொம்ப ஹைட்டும் கிடையாது மீடியம்மு ஆனால் என்னோடய சீனியர்ஸெல்லாம் ஹைட்டு ஹைட்டாக இருப்பாங்க அது அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு மீடியமாக இருப்பேன் ஸோ வந்து நான் தான் ஜூனியர் லெவலில் விளையாடினேன் ஸ்கூலில் ஒரு ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் விளையாடினேன் அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் போனவுடனே வீட்டில் அலோவ் பண்ணலை மா சரியாக படிக்க மாட்டாங்க அப்படியா சம் ப்ராப்ளம்ஸ்னால் வீட்டில் அலோவ் பண்ணலை ஸோ வந்து நான் கேம்மை குவிட் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ வந்து லெவல்த்து டுவல்த்து போனேன் டூவல்த்துலயும் விளையாடணுன்னு ஆசை ஆனால் விளையாட முடியலை அதோடவே முடிஞ்சிடுச்சு ஸ்போர்ட்ஸ் லைஃப்பு இருந்தாலும் எனக்கு வாலிபால் தான் பிடிக்கும் அந்த பாலை பார்த்தா கண்டிப்பாக ஒரு தடவை விளையாடிட்டு தான் வருவேன் எங்கே ப எங்கே பார்த்தாலும் ஸோ அது எனக்கு அதை ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில்